நானும் வந்து நிறைய ரிலேல கலந்து ஓடிருக்கிறேன் எனக்கு வந்து ஓடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஓட்டப்பந்தயமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயோம் அந்த நேரத்தில் எல்லோருமே வந்து நான் ஓடும் போது என் நண்பர்கள் எல்லாம் பின்னாடி இருந்து உற்சாகப்படுத்தி கைதட்டுவாங்க அது எனக்கு அந்த கைதட்டல் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரசித்து இருக்கேன் அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போது பந்தயம் வச்சாலுமே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்வத்தோடைய இருப்பேன் எப்போ நடக்கும் நீ ஸ்கூல் போ பள்ளிக்கு போகிறோமனா அந்த எப்போ வைப்பாங்க நமக்கு இந்த விளையாட்டு வந்து எப்போ நடக்கும் எப்போ அந்த மைதானத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்ற ஆர்வத்திலயே இருப்பேன் சாப்பாடு தண்ணி கூட தோணாது எப்போடா வைப்பாங்க எப்போ நமக்கு அந்த உற்சாகம் கிடைக்கும் எப்போ நம்ம கைதட்டல் வாங்குவோம் அப்படின்ற ஒரு ஏக்கமே எனக்கு இருந்துட்டுருக்கும் இது மாதிரி ஏற்கனவே நான் வந்து நிறைய வாட்டி இதில் ரி பந்தயத்தில் ஓடிருக்கேன் ரிலே பந்தயத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு இது வந்து ஒருத்தர்க்கிட்டே ஓடி ஒரு போ ஒரு குச்சி மாதிரி கொடுப்பாங்க அத இன்னொருத்தர்கிட்டே கொடுக்கணும் அதை அவங்க எடுத்துகிட்டு போய் திரும்ப வேகமாக ஓடி இன்னொருத்தர்கிட்டே கொடுப்பாங்க அப்படி மொத்தமாக ஒரு தனி ஒரு தனியாக வ ஒரு ஜெயிக்கர்து இருக்காம ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாலு அஞ்சு பேர் சேர்ந்து அதை வந்து ஜெயிக்கின்ற மாதிரியான ஒரு இது தான் ரிலே அந்த பந்தயத்தில் நான் பரிசு வாங்கியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாங்கியிருக்கேன் எனக்கு பயிற்சியாளரெலாம் யாருமே எனக்கு கிடையாது தனியாக அதுக்கான வழி காட்டி எல்லாம் இல்லை சின்ன வயசில் இருந்து விளையாடுறது ஓடுறது இது எல்லாம் நாங்களாவே கற்றுக்கிட்டது தான் நானும் என் நண்பர்கள் எல்லோருமே சேர்ந்து ஓடுவோம் அப்படி பழகுன விஷயம் தான் எங்களுக்கு ஓடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஓடி ஓடி விரட்டி பிடிச்சி விளையாடுறது பிடிக்கும் அதனால எனக்கு இதில் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு எனக்குன்னு பயிற்சியாளரெலாம் யாருமே இல்லை நானே தான் ஓடுனேன் அது இப்போ பலகுனால ஓடுனேன் அதனால் என்னால் அதில் ஜெயிக்க முடிஞ்சுது அந்த பந்தயத்தில் நீங்களும் வந்து ஓட்டப்பந்தயமெலாம் வச்சால் நல்லா ஆர்வத்தோடய கலந்துக்கோங்க நல்ல பரிசுகளை வாங்குங்க